ஹலோ சார் வணக்கம் சார் சார் லோகு ட்ரான்ஸ்போர்ட்டா சார் ஒன்னுல்லை சார் ஒரு வண்டி ஒன்று சவாரி போகிறதுக்கு வேணும் சார் எதனா டூ டூரிஸ்ட்டர் அதுப்போல எதனா கிடைக்குமா சார் வாடகைக்குதான் சார் சவாரிதான் திருப்பதி வரையும் போகணும் சார் எவ்வளோ சார் வாடகை ஆகும் எப்படி சார் கிலோமீட்ரு கணக்கு போடுறீங்களா எப்படி போடறீங்க சார் அதுதான் சிலர் வந்து கிலோமீட்ரு கணக்கு போடுறாங்க கிலோமீட்ருக்கு இவ்வளோன்னு அதுப்போல கேட்குறேன் ம் நாலு பேர் இல்லை சார் நான் டூரிஸ்ட்டாகதான் சார் கேட்கறேன் கார் வேணும் ஆமாம் சார் கிலோமீட்ரு எவ்வளோ சார் இருபத்தஞ்சி ரூவா டோல் எல்லாமே நீங்கள் பார்த்துப்பிங்களா ஓகே சார் எதனா அட்ஜஸ்ட்மெண்ட் எதனா பண்ண முடியுமா அமௌண்டில் ஓகே சார் இப்போ எதனா ஒரு ரெண்டு நாள் அங்கே ஹால்ட் ஆகுது வண்டி அந்த ஹால்ட்டுக்கு எல்லாமே சேர்த்து எவ்வளோ ஆகும்னு கேட்கறேன் ஓகே சார் அதுதான் சார் எவ்வளோ வரும் தோராயமாக ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் அதுதான் கிலோமீட்டரில் வேணா கம்மி பண்ணி சொல்லுங்கள் அதுதான் சார் ஃபைனலாக இப்போ இவ்வளோ பண்ணணுன்னு சொன்னிங்கன்னால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பேசுவோம் இவ்வளோ பண்ணுறாங்கன்னு இருபது ரூவா ரவுண்டாக எதனா பண்ண முடியுமா சார் பாத் பார்த்து சொல்லுங்கள் சார்

அதுதான் பா பார்த்து சொல்லுங்கள் சார் கொஞ்சம் ஒரு இருபது ரூவா ப பண்ணுறா மாதிரி கொஞ்சம் பாருங்க ஆ ஓகே சார் சரி கால் பண்ணுறேன் சார் நான்